எங்க ஊர்ல சுற்றுலா பயணிகள்லாம் வர மாட்டாங்க அது வந்து சின்ன கிராமோம் வெறும் விவசாயம் இந்த மாரி சின்னச் சின்ன காய்கறி பொருட்கள் இது மட்டுந்தான் எங்களால் விவசாயம் பண்ண முடியும் நெல் இதை மாதிரி உற்பத்தி பண்ண முடியும் சுற்றுலா பயணிகள்லாம் எங்கள் ஊர் பக்கத்திலையே ஒரு கங்கைகொண்ட சோழபுரம் இருக்குது இரண்டாம் ராஜ ராஜ சோழன் கட்டியது தஞ்சாவூர்ல ஒன்று இருக்கும் இந்த மாதிரி கங்கைகொண்ட சோழபுரத்துல இருக்கும் இங்கே இருந்து அங்க இருந்து வந்து வெளி வெளிநாட்டில இருந்து இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்கள் அந்த கோவில்கள்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க சிலைகள் பார்ப்பாங்க நந்தியோட நந்தியோட இது பெரிய உருவம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே உள்ள சந்தைகள்ல பார்த்தா காய்கறி எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்கும் இப்போ காய்கறி வந்து இப்ப ஒரு கிலோ தக்காளி வந்து முப்பது ருபாயும் இந்த மாதிரி வெங்காயம் வந்து கிலோ வந்து பத்து ரூபாயும் இப்படி கம்மியாக தான் இருக்கும் இதை மாதிரி கம்மி கம்மியான விலையில் தான் சந்தைகள்லாம் போட்டிருப்பாங்க விதைகள் கிடைக்கும் தானியங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் சின்னச் சின்ன ஸ்நாக்ஸ் நைன்டீஸ் கிட்ஸ்ஸோட ஸ்நாக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல என்னென்ன கடலை மிட்டாயி எள் மிட்டாயி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் பஞ்சு மிட்டாயி அப்புறம் தேன் மிட்டாய் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் இதெல்லாமே இதை சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு பெரிய இடம்லாம் கிடையாது நாங்கள் சுற்றுப்புறத்தில் வந்து சின்னக் கிராமம் சின்னக் கிராமனா எங்கள் மளிகை ஜாமான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்கும் பெருசாக ட்ரெஸ்ஸு கடை இந்த மால்ஸ் எதுவுமே கிடையாது இந்த சின்னக் கிராமத்திலே கிடைக்கறத வச்சு நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் இது ரொம்ப விசிட் பண்ணுற கோவில் பக்கத்திலே இருக்கிறதுனால அடிக்கடி கங்கைகொண்ட சோ சோழபுரம் போகிறது அங்கே போய் சாமி கும்புடுறது சி சிவன் தரிசனம் பார்க்கறது இதை மாதிரி தான் அங்கே உள்ள ஃபாரினர்ஸ்லாம் அதிகம் பேர் வருவாங்கள் அவங்கள பார்க்கறது அப்புறம் அந்த சந்தையில் கிடைக்கிற பொருட்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் விலைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி காய்கறி விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சில நேரத்தில் பொருதா பொருளாதார குறைப்பாட்டுனால் தக்காளி வில விலை ஏற்றதும் வெங்கயம் விலை ஏற்றதும் இது வந்து பொருளாதார குறைப்பாடுனால் இதை அப்பப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயய்யோ தக்காளி வில இவ்வளோ இருக்கே ஏ ஏன்னா நடுவில் வந்து தக்காளி வில ஏறுனப்ப எவ்வளோ கஷ்டமாக ஆச்சு வெங்காய வில ஏறுனப்போ எவ்வளோ கஷ்டமாக ஆச்சின்னு நமக்கே தெரியும் அதனால் எங்கள் உ எங்கள் ஊர் சைட் எல்லாமே என்ன வந்து ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்கள் அதனால் வந்து இவ்வளோ தான் குறிப்பிட்ட வில சொல்லி தான் எல்லா பொருளையும் விற்பனை பண்ணுவாங்கள் இவ் இவ்வளோ தான் கிடைக்கும் எங்க ஊர்ல அவ்வளோ தான்